அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படி என்று சொல்லுறாங்க இந்த அறிவு வந்து முதல் கட்டமாக வந்து படிக்கிறது மூலமாக வரும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து அறிவை பெற்றவர்கள் நம்ம என்ன சூழலில் இருக்குதோ அந்த சூழல் மட்டும் நமக்கு அறிவு இருக்கும் இந்த மற்ற சூழலில் படிக்கும் போது அந்த அதை பற்றிய விவரங்கள்லாம் நமக்கு வரும் அறிவு வரும் அதனால் படிச்சோம்னா நிறைய அறிவுகள் கல்வி அறிவுகள் வரும் எந்தளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு கல்வி அறிவும் இருக்கும் வாழ்க்கையில் அறிவு தான் முக்கியம் அறிந்துக்கொள்ள வேண்டும் அது எந்த முறையில் வேணாலும் அறிந்துக் கொள்ளு நீ படிச்சும் தெரிஞ்சுக்கலாம் அல்லது நல்லா ஒன்னோடு புத்திசாலியோடு நீ நட்பாக இருந்தினால் அன்பாக இருந்தால் அவரு அவரோடைய அனுபவங்களை பார்த்து நீ கத்துக்கலாம் அனுபவங்கள் மூலமாகவும் கத்துக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் இந்த சின்னப் பிள்ளைகளுக்கு அனுபவங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது அனுபவங்கறது வாழ்க்கையில் வாழும் போது தான் அனுபவங்கள் தெரியும் அப்போ சின்ன பிள்ளைகள் கல்வி மூலமாக தான் அறிவை பெறணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த அறிவை அவங்க பெற் பெற்றாவணும் பின்னால் அஞ்சு வயதில் படிக்க வேண்டிய படிப்பை பத்து வயதில் படிக்க முடியாது அதனால் அந்தந்த காலகட்டத்தில் அக்கல்வியை படிப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அறிவுக்கு உதவும் படிக்காதவங்க வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் செய்கிறாங்க அனுபவத்தில் செய்கிறாங்க அதே பள்ளிக்கூடத்தில் படிச்ச பயஞ்சு வயசு பையனையும் படிக்காத பதினஞ்சு பையனும் பயஞ்சு வயசு பையனும் பார்க்கும் போது படிச்ச பையன் புத்திசாலியாக தான் இருப்பான் ஆனால் படிக்காதவனுக்கு பயஞ்சு வயசு தான் ஆனால் தெரியாது அதனால் தெரிந்து புத்திசாலிதனம் வேணும்னால் படிச்சு தான் ஆகணும் அது பள்ளிக்கூடத்தில் படிச்சாலும் இதான் அனுபவத்தில் வந்து செய்கிறாங்க ஆச்சும் வந்து நிர்வாகத்தை செய்கிறாங்க நிர்வாகத்தில் இருக்குறதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க அதனால் அனுபவங்கறது வேறு ஒன்று குறஞ்சபட்சம் கல்வியறிவு தான் முக்கியம் அறிவு இல்லைன்னா அறிவே துணை அப்படின்னு எழுதுகிறாங்க அறிவு தான் முக்கியம்